நாங்கள் எங்கள் அக்கா அக்கா வீட்டுக்காரரு எல்லோரும் சேர்ந்து பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லோரும் சேர்ந்து டூவீலரில் அப்படியே ஒரு ரௌண்டு அடிச்சுட்டு வரலான்ட்டு பக்கத்து இதில் போனோம் ஊருக்கு போனோம் அங்கே போகும்போது எங்கள் வண்டி கொஞ்சம் இதாகிடுச்சின்னு சொல்லி அவர் இறங்கி ரெடி பண்ணிட்டுருக்கும்போது இவங்க எங்களை பார்க்கல எல்லோரும் போய்ட்டாங்க நாங்கள் ரெண்டு பேரும் மட்டும் மாட்டிக்கிட்டோம் அது எந்த பக்கம் போனாங்கன்னு தெரியல அவங்க ஒரு வழியாக போனாங்க நாங்கள் ஒரு வழியாக போனோம் கடைசியில் அவங்க ரொம்ப தூரம் போய்ட்டாங்க எந்த வழியாக எப்படி போகிறதுன்னு கேட்டு கேட்டு கேட்டு போறதுக்குள்ள ரொம்ப சிரமப்பட்டோம் போன இடத்துல அப்புறம் அவங்க எப்படியோ கண்டுபிடிச்சி போய் சேர்ந்துட்டோம் சேர்ந்த உடனே கொஞ்சம் நிம்மதி ஆச்சு அதுக்கப்புறம் நம்ம இனிமேல் கூட போகிறவங்கக்கிட்ட இருந்து கூட்டிட்டு போகிற மாதிரி பண்ணணும் இல்லாட்டி நாங்கள் அவங்கக்கூட சேர்ந்து போகிற மாதிரி இருக்கணும் இப்படி போனால் ரொம்ப சிரமமாக இருந்துச்சு அப்புறம் தேடிக் ஒரு வெற்றியாக எனக்கு தெரிஞ்சுது போய் கண்டுபிடிச்சி சேர்ந்தது ஒரு வெற்றியாக தெரிஞ்சுது